ஹலோ நான் வந்துட்டு இப்போதான் ஜஸ்ட் ஆட்ரு பண்ணியிருந்தேன் நீங்கள் ஸ்விகி தானே ஓகே சரி இப்போ வந்துட்டு நான் வந்துட்டு ஆர்ஆர் பிரியாணி என்ற கடையில் வந்துட்டு ஒரு பிரியாணி அதுக்கப்புறம் ஒரு சிக்கன் சிக்ஸ்ட்டி ஃபை ஆட்ரு பண்ணியிருந்தேன் அது வந்துட்டு நான் வந்துட்டு மொத்தமாக சேர்த்தே நான் அந்த ஸ்விகிங்கிற அப்ளிகேஷனில்தான் நான் போட்டிருந்தேன் போட்டு இருந்தது வந்துட்டு இப்போ ஆடர் வந்துட்டு ரிசிவுடு ஷாப்பில் வந்துட்டு குக்கிங் ப்ரிப்பரேஷன் இஸ் பியிங் டன் அப்படின்று குறிப்பிடப்பட்டுள்ளது ஸோ இப்போ வந்துட்டு டெலிவரி பண்ணுறவங்க நீங்கள் தானே ஓகே என்ன டையத்துக்கு ஆட்ரு வரும்ன்னு உங்களுக்கு எதாவது ஐடியா இருக்கா உங்களுக்கு வந்துட்டு எப்போன்னு தெரியுமா நாங்கள் வந்துட்டு ஆட்ரு பண்ணிவிட்டோம் என்ன டயத்துக்கு வரும் என்று கூறுங்கள் ஓ சரி ஓகே இன்னும் ஒரு ஆஃப் ஆன் அவர் டு ஃபாட்டி ஃபைவ் மினிட்ஸ் குள்ளே ஆடர் ரெடி ஆகிருமா சரி ஓகே நான் கரெக்டாக இப்போ ஒரு மணிக்கு ஆட்ரு பண்ணியிருத்தேன் அப்போன்னா ஒன்று நாற்பதஞ்சிக்கி ஆட்ரு வந்து கொண்டு வந்து கொடுத்துடுவீங்க ஓகே ஓகே ஓகே ரொம்ப நன்றி இந்த நேரத்தில்தான் ஆட்ரு வந்து ரீசீவ் ஆகுமா ஓகே ஆட்ரு வந்துட்டு பார்த்து ஜாக்கிரதையாக கொண்டு வந்துடுங்க எந்த மிஸ்டேக்ஸ் எது இருந்தாலும் நீங்கள்தான் பொறுப்பு அது உங்களுக்கு நல்லா தெரியும் என்று நினைக்கிறேன் ஓகே உங்களுடைய உதவிக்கு ரொம்ப ரொம்ப நன்றி